தமிழ் மொழி தமிழ் மொழி பற்றி பொதுவாக சொல்லப்படும் சில தவறான கருத்துகள் எதுவுமே தமிழகத்தில் கிடையாது சொல்லப் போனால் கர்நாடகா கேரளா மாநிலத்தில் இருக்கிற போன்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க தமிழ் மொழிய தாய்மொழியா சொல்லி அவங்கவுங்க மொழிகல அவங்கவுங்க வளர்த்துக்கிட்டாங்க